நான் காலேஜ் போ நான் வந்து டெய்லி காலேஜ் போவேன் ஆனால் வந்து சாங்ஸ் ஏதாச்சும் ஒரு டென்ஷன் இருக்கும் காலையில போகும் போது ஈவினிங் வரும் போது அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன் சரி ஒரு ஏர் ஏர்போட்ஸ் வாங்கலாம் அப்படினு டிசைட் பண்ணேன் டிசைட் பண்ணிவிட்டு நான் ஆன்லைனில் எல்லாமே செக் பண்ணேன் அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஓகே இது நமக்கேத்தமாதிரி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஏர்போட்ஸ் ஆர்டர் பண்ணேன் ஆனால் அந்த ஏர்போட்ஸ் வந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு அவங்க டெலிவரி டேட் போட்டதை விட இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிகிட்டே தான் போச்சு இன்னும் வரலை வரலை நானும் கால் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன் அவங்க வரும் வரும்ன்னு சொல்லிவிட்டு இன்னும் லேட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டாக கீழே எனக்கே தெரியாமல் கீழே விழுந்து அதுக்கப்புறம் எடுத்து போட்டேன் ஏதோ ஓரளவுக்கு கேட்டுச்சு ரொம்ப கிளியராகலாம் கேட்கல அப்போவே ஒருமாரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக வந்துச்சு அந்த கேட்கும் போது இன் அதுக்கப்புறம் இன்னும் அதை கேட்டுகிட்டே இருக்கும் போது நெக்ஸ்ட் வந்து சுத்தமாக கேட்காம இருந்துச்சு ஆனால் வாரண்ட்டி வந்து அவங்க கொடுத்தாங்க இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் ஒரு ப்ராடெக்ட் வந்து இந்தமாதிரி இருந்துச்சுன்னா யாருமே மறுபடியும் வாங்க மாட்டாங்க இது இதே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட ம ஏன்னா நான் வந்து வாங்கணும்னு வந்து டிசைட் பண்ணி நிறைய ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வாங்குனனே என்னோட மனி வந்து சேவிங்ஸை கொடுத்து நான் வாங் வாங்குறப்போ அந்த ப்ராடெக்ட் சரியாக இல்லைனா நான் எப்படி வந்து அதை வந்து மறுபடியும் எப்படி வா இதை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மனி சேவ் பண்ணி வாங்கினேன் இந்தமாதிரி பண்ணா இதே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் இதே ஒரு ரிவ்யூவாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய நான் வந்து இப்போ இதை ரிவ்யூவாக சொன்னன்னா அவங்க வந்து மறுபடியும் இந்த தப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன்